இந்தியா கலாச்சாரம் மிகவும் பழமையான கலாச்சாரம் இந்தியாவில் மிகவும் பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆந்திராவில் தெலுங்கு கேரளாவில் மலையாளம் கர்நாடகாவில் கன்னடம் வட இந்தியாவில் ஹிந்தி நிறையா மொழிகள் பேசுகிறாங்க அதேமாரி இந்தியாவில் நிறைய மதங்கள் இருக்குது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் பௌத்தம் சீக்கியம் சமணம் போன்ற மதங்கள்லாம் இருக்குது இங்கேயும் வந்து நிறைய கோயில்கள் மசூதிகள் சர்ச்சுகள் எல்லாமே இருக்குது இப்படி இந்தியாவில் மக்கள் மக்களிடையே மதம் மொழி இனம் போன்ற எல்லாவற்றிலும் வேறுபாடு இருந்தாலும் இந்திய மக்கள் எல்லோரும் இந்தியர்கள் என அந்த ஒற்றுமையில் இருக்கனால இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து ஒவ்வொரு விதமான ஊருக்கும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் அணிவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சேலை புடவை சுடிதார் அந்தமாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க ஆண்கள் வந்து வேட்டி சட்டை பேண்ட் வேட்டி சட்டை பேண்ட்டு ஷர்ட்டு இந்தமாதிரி போடுவாங்க உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியும் கோதுமை தான் இந்தியாவில் முக்கிய உணவுகள் வட இந்தியாவில் வந்து கோதுமை தான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி தென் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி இசை இசைன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து ஹிந்துஸ்தானி இசையும் தென் இந்தியாவில வந்து கர்நாடகா இசையும் இது பண்ணுவாங்க அதே மாதிரி டான்ஸு பார்த்தீங்கன்னா தமிழ் நிறையா இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டுல வந்து பரதநாட்டியம் ஆந்திராவில் குச்சிப்புடி கேரளாவில் கதகளி குஜராத்தில் கோலாட்டம் ஒடிசாவில் ஒடிசி போன்ற நடனங்கள் வந்து வேர்ல்ட் லெவல் ஃபேமஸானது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளும் இங்கே தமிழ்நாட்டுல இருக்குது நிறையாருக்கு அதே மாதிரி இந்தியாவில் வந்து கோவில்கள் கோவில்களும் நினைவு சின்னங்களும் அதிகமாயிருக்கு இந்தியாவில் முற்காலத்தில் வந்து மன்னர்கள் கோவில்கள் நிறையா கட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டிங்கனா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலையும் வந்து வேர்ல்டு ஃபேமஸானது அதே மாதிரி நெறைய அதே மாதிரி நிறையா இது இருக்குது இப்போ எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா நினைவு சின்னங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அங்கே நடந்த சம்பவத்தை வந்து இது பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி இதை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம ராமாயணத்தில் சொல்லியிருப்பாங்க நம்ம எப்படி வாழ்ந்தோம் எப்படி இது பண்ணோம் அப்படின்றத வந்து ராமாயணத்தில் எடுத்துக்காட்டி சொல்லியிருப்பாங்க இதை வந்து வரலாற்று மாற்று நிகழ்வா வந்து இது ஒரு நூலருக்கும்